நான் அமேசான்னில் ஸாரி ஒன்று ஸாரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது எல்லோ கலர் ஸாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் கலர் நல்லாயிருந்துச்சு பியூட்டி ஃபுல்லாக இருந்தது அதில் இருக்கிற அந்த ஸ்டோன்லாம் நல்லா திக்னஸ்ஸாக நல்லா தண்ணியில் போட்டாலும் அது விழாத அளவுக்கு நல்ல அழகாக பளபளன்னு இருந்துச்சு தண்ணியில் ஊற வச்சு துவச்சாலும் அது வந்து கொட்டாமல் நல்லா திக்காக இருந்துது நல்லாயிருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸாரி